நம்ம தமிழ்நாடு பார்த்தோனா மற்ற மாநிலங்களிலிருந்து அதிகமாகவே வேறுபட்டு காணப்படுது ஈசியாகவே தமிழ்நாட்டோடய கலாச்சாரத்தை நம்ம சீக்கிரமாக ஐடென்டிஃபை பண்ணிடமுடியும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தோனா அவங்களோட உடை உடை வழக்கந்தான் சொல்வாங்க அவங்க மரியாதையாக ஒரு அவங்களோட பாரம்பரிய உடையை வந்து சேல ஸாரின்னு சொல்லுவாங்க அந்த ஸாரிங்குறது மதிப்பு மிக்கதாகவும் பார்க்கறதுக்கு டீசென்டாகவும் ஒருத்தங்களை பார்த்து பழகுறதுக்கு அவங்களுக்கு ஒரு நல்ல எண்ணத்தை கொடுக்கறதாவும் இருக்கும் அதுமாதிரி அவங்க டீசென்ட்டான ட்ரெஸ் மட்டுந்தான் யூஸ் பண்ணுவாங்க தமிழ்நாட்டு மக்கள் எல்லாருமே உணவு வகைனு பார்க்கும்மோது இப்போ வட நாட்டிலேலாம் பார்த்தோம்னா கோதுமை அந்தமாதிரி உணவுகள்தான் அதிகமாக யூஸ் பண்றாங்க ஆனால் நம்ம தமிழ்நாடும் சரி நம்ம தென்னிந்தியாவிலும் சரி அதிகமாக அரிசி நெல் நெல் சோறுதான் நம்ம அதிகமாக யூஸ் பண்றோம் அதுலேயும் காய் பருப்பு வகைனு நிறையா யூஸ் பண்றாங்க இது உணவுலேருந்து தம் நம் தமிழ்நாட்டுக் கலாச்சாரம் மற்ற நாடுகளில் இருந்து வேறுபடுது அடுத்தது தெய்வீகம்னு பார்த்தோனா நம்ம தமிழ்நாட்டுக்குனே இருக்க ஒரு தனி பெருமைனு பார்த்தோனா ஆன்மீக வழிபாடுதான் தமிழ்நாட்டில் இருக்க மக்கள் எல்லாமே பல மதங்கள் இருந்தாலும் இந்துவாக இருந்தாலும் முஸ்லீமாக இருந்தாலும் கிறிஸ்டீனாக இருந்தாலும் எல்லா எல்லா தெய்வங்களையும் கும் வழிபடுவாங்க இப்போ அதுலேயும் இந்துக்களில் பார்த்தோன்னா பல தெய்வங்கள் பல வகையான நிறைய தெய்வங்கள் இருக்குது ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு வழிபாடு முறை இருக்கும் இப்போ பார்த்தோம்னா அம்மன் அம்மன் கோவில் நோம்புனா அப்போ கம்பம் போடுவாங்க இதே கருப்பசாமி கோயில்னால் கிடா வெட்டுறது தீர்த்த குடம் எடுக்கறது பால்குடம் எடுக்கறது அந்தமா அலகு இப்போ முருகர் கோயில்ன்னு பார்த்தோம்னா அலகு குத்தறது தேர் இழுக்கறது காவடி எடுத்து ஆடுறது அந்தமாதிரி நிறையா விதத்தில் தமிழ்நாட்டுக் கலாச்சாரம் வந்து வேறுபடுதுனு சொல்கிறாங்க அது மட்டுல்லாமல் தமிழ்நாட்டு மக்கள் எப்போவுமே அவங்க நெற்றில பொட்டு வச்சிருப்பாங்க அது அவங்களுக்குனே இருக்க ஒரு தனி கலாச்சாரம் பொட்டு வைக்கிறது பூ வைக்கிறது புடவ கட்டுறது எல்லாமே தமிழ்நாட்டு மக்கள் மற்ற மாநிலங்கள்லேருந்து வேறுபடுறதுக்கு காரணமாக இருக்குது